ஹலோ சொல்லுங்கள் மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்க சொல் சொல்லுங்கள் மாரியாயி ஆமாம் மேடம் ஆமாம்ங்க ம் ம் ம் சரிங்க

சரிங்க சரி சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா அதை நீங்கள் சொல்றதை நான் சொல்கிறேன் சார்கிட்ட பசங்களையும் கொஞ்சம் வார்ன் பண்ணுறோம் சரிங்கம்மா இப்பதிக்கு சிரமோம் பார்க்காத கொஞ்ச செஞ்சிருங்க